ஆ ஹல் யா ஜேனிக்கா ஹோட்டல்

ஆ சொல்லுங்கள்

ஓகே ஆ அதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்

வெஜிடபிள் பிரியாணி எத்தனை ஓகே

வெஜிடபிள் பிரியாணி ஒன்று நூறுரூபா கட்லட் ஒன்று நூற்றி இருபது ரூபாய் ரெண்டு எரநூற்றி இருபது ரூபாய் எங்கள் கடையில் வேறு ஸ்பெஷல் நிறையா இருக்குது இப்போ கூட நீங்கள் ஐநூறுரூபாய்க்கு மேலே வாங்குனால் ஃப்ரீ டெலிவரி எங்களுக்கு நான் எங்கள் கடையில் வந்து ஸ்பெஷல் பன்னீர் டிக்கா இருக்குது சிக்கன் மஞ்சூரியன் இருக்குது சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஓகே ம் ஜூஸஸ்லாம் நிறையா இருக்குது மொஜிட்டோஸ் இருக்குது கோலிசோடா இருக்குது பவன்ட்டோ லெமன் சவன்அப்பு இந்தமாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஆ இருக்குது இருக்குது ஆ ஓகே ஓகே ஆ ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாமே இருக்குது மாதுளம்பழம் ஜூஸ் இருக்குது மாதுளம்பழம் மொஜிட்டோஸ் இருக்குது எல்லா ஜூஸ்ஸுமே இருக்குது மேம் ஆ வேறு எதுவும் ஐஸ்க்ரீம்ஸ்லாம் வேணுமா ஐஸ்க்ரீம்லாம் இங்கே இருக்குது

ஓகே அரைமண் நேரத்தில் ஆ கொடுத்துட்லாமே